இப்போ பார்த்திங்கன்னா பல தலமுறைகளாக நாங்கள் சமைக்கிற சாப்பாடு குழம்பு என்ன அப்படின்னா கத்திரிக்கா உருளக்கிழங்கு கருவாட்டுக்குழம்பு அது எப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னா எங்கள் அப்பவோட பாட்டி வந்து சின்னதில் எங்கள் அப்பா சின்னதாக இருக்கும் போது செஞ்சிக்கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா வந்து எங்கள்ட சொல்லுவாங்கள் அதேமாதிரி எங்கள் அப்பாவும் செய் செய்வார் நல்லா சமைப்பார் அதேமாதிரி நானும் இப்போ செஞ்சிட்டுவரேன் அது எப்படின்னா சின்ன வெங்காயம் வரமிளகா கருவேப்புலதல கடுகு போட்டு தாளிச்சிட்டு கத்திரிகாய் உருளக்கிழங்கு எல்லாம் போட்டு அவரை இதெல்லாம் போட்டு நல்லா கா தாளிச்சிவிட்ரணும் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் மசாலா பொடி போடணும் அதாவது சாம்பார் மசால் பொடி நாங்கள் வீட்டிலயே செய்வோம் அது அது போட்டு மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா நல்லா வதக்கிவிட்டுட்டு வதங்குனதுக்கப்பறோம் இதெல்லாம் வசங் வதங்குனதுக்கப்பறம் தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிச்சி வரும்போது கொலம்பு கொதிச்சு வரும் போது மல்லிதழை போட்டு கருவாடு போட்டிருவோம் கருவாடு போட்டு நல்லா கொதிக்கவிட்டதுகப்புறம் கருவாடு வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிடுவோம்